குட் மார்னிங் யார் அப்படியா நூராவா எந்த நூ

அப்படிங்களா நான் உங்கள்கிட்ட ப்ரூஃப்லாம் கேட்டுருந்தோமே அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்திங்களா இங்கே மார்க்ஷீட்லாம் வேணும் எடுத்துகிட்டு வாங்க ஃபோட்டோ நாளைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக் வாங்க நான் உங்களுக்கு லோன் தரேன் சரி ஓகே வெயிட் நீங்கள் ப்ரூஃப் கொடுக்காதுனால உங்களுக்கு இன்னும் இதாகலை ப்ரூஃப் நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க பேரண்ட்ஸோட வாங்க ஏன்னா பேரண்ட்ஸோட சிக்னேச்சரும் உங்களோட சிக்னேச்சரும் வேணும் அதனால் நாளைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக் இங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள் சரி ஓகே தேங்க் யூ